எனக்குப் பிடித்த செல்லப் பிராணிகள் எதுன்னு கேட்டால் நான் வந்து நாய் பூனை கிளி அதுக்கப்புறம் நாட்டுக்கோழின்னு சொல்லுவேன் எனக்கு இந்த எல்லா செல்லப் பிராணிகளையும் ரொம்பப் பிடிக்கும் நாய் எனக்கு ஏன் ரொம்பப் பிடிக்குன்னா ஏன்னால் நாய் வந்து நம்மளை ரொம்பப் பாதுகாக்கும் நைட்டில் நம்ம கதவை சாத்தாமல் படுத்தாலும் யாராச்சும் வர அறிகுறிகல் அது காட்டும் நாய் நமக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும் அதைப் பற்றி சொல்லணுன்னா நிறையவே சொல்லலாம் நாயால் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது அது வந்து நமக்கு ஒரு சவுண்டு கொடுத்து நம்மள எழுப்பிரும் யாராவது திருடங்கள் வந்தால் அதுவே காட்டிக் கொடுத்துரும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லா இருக்கும் நாய் அதே மாதிரி பூனை பூனை வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதோடு அழக பார்த்தே நம்மளோடய கோபம் அதாவது அழுகை எதாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகிருவோம் அதைப் பார்த்தா பூனையை வளர்க்கும் போது பூனைன்னா ரொம்ப ரொம்பப் பிடிச்ச பூனை எதுன்னு கேட்டால் அந்த செவளு கலரில் ஒரு ரொம்ப அழகாக ஒரு பூனை இருக்கும் செவளும் ஒரு வெள்ளை கலரில் கலந்த ஒரு பூனை இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதைப் பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவத்தில் இருந்தாலும் நான் எங்கயாச்சும் வெளியே போயிட்டு இப்போ காலேஜ் நான் போயிட்டு வந்தாலும் எனக்கு அவங்கள் ப்ரொபசர் யாராச்சும் என்னை திட்டிட்டாலும் எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சுனாலும் அழுகை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னாலும் அந்தப் பூனை முகத்தைப் பார்த்தோம்னாலே எனக்கு அப்படியே சைலண்ட்டாகிரும் அப்படியே அந்த இது சோகம் எல்லாம் போயி மகிழ்ச்சியாகிருவேன் ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகிருவேன் அதனால் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் நாயை விட எனக்கு பூனையை ரொம்பப் பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச செல்லப்பிராணி கிளி கிளி வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஜோசியம் பார்க்க தான் வளர்ப்போம் ஆனாலும் செல்லப்பிராணியாகவும் நம்ம வளர்ப்போம் ஜோசியம் பார்க்கம் போது அவன் அந்த செல்லப்பிராணியை வந்து அவோ அவங்கள் வந்து அடைத்து வச்சிருப்பாங்க நம்ம ஒரு கிளியை வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க அதோடய கி அந்த சவுண்டு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு சாங் கேட்குறோன்னா அது ரொம்பப் பிடிச்சு தான் நம்ம கேட்போம் அதே மாதிரி அந்தக் கிளியோடய வாய்ஸ் கேட்டோன்னா எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அதனால் அந்தக் கிளி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதனால அது பிடிச்சதுனா அதுவும் கிளி அந்தக் கிளி மூக்கு சிவப்பா இருக்கிறத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளும் ஒரு கிளியா இருந்திருக்கலாமே அப்படிங்கற மாதிரி தோணும் அதனால எனக்கு கிளியை ரொம்பப் பிடிக்கும் கிளி இப்போ வந்து நம்ம ஒரு வெளியே ஒரு எங்கேயாச்சும் போயிட்டு வந்து அந்தக் கிளி முகத்தப் பார்ருங்களேன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அழகா கத்தும் அதோடய வாய்சை கேட்டாலே நம்ம ரொம்ப அப்படியே எப்படி தூங்குற ஸ்டேஜ்க்குப் போகிருவோம் அப்படி இருக்கும் அதே மாதிரி அடுத்தது நமக்குப் புடு எனக்குப் பிடிச்சது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை பற்றி சொல்லணுன்னால் நம்ம சமையல் ப நாட்டுக்கோழினாலே சமைக்கறதப் பற்றி தான் யோசிப்போம் அதை அடிச்சு சமைச்சு சாப்பிடுவாங்கள் நாட்டுக்கோழியால் எவ்வளவு பயன் இருக்குது தெரியுமா நாட்டுக்கோழிக வந்து காலையில் எப்போ காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நம்மளை எழுப்பிடும் கோழினாலே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுப்பிடும் இதில் நாட்டுக்கோழி ரொம்ப ஸ்பெஷல் அது அதோடய முட்டை நமக்கு ரொம்ப நல்லது தரும் முட்டை அதோடய இப்போ வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டோன்னா அதோடய முட்டை போடும் முட்டை போட்டு இருபத்தி நாலு இருபத்தியோரு நாள் அடை காக்கும் அடை காத்து குஞ்சு பொரிக்கும் அந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்து திரும்பியும் அது முட்டை போடும் அதோடய நிறைய பயன்கள் இருக்குது இதே நாட்டுக்கோழி முட்டை நம்ம சாப்பிடணும் இப்போ வேகவிச்சு சாப்பிட்டாலும் அது ரொம்ப நல்லது ஆம்லெட் போட்டு சாப்பிடறது அது ரொம்ப நல்லது இல்லை ஆனாலும் வேகவிச்சி சாப்பிட்றது நல்லதும் இல்லை வேகவிச்சி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது அது அதை காலையில் பல்லு விளக்கிட்டு வெறும் வயித்தில் குடிச்சால் நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ முதுகு வலி இடுப்பு வலி எது இருந்தாலும் அது சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு நாட்டுக்கோழியையும் ரொம்பப் பிடிக்கும் இந்த செல்லப்பிராணிகளெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்பப் பிடிக்கும்